என்னுடைய அக்கேடமி விவேகானந்தா ஐஏஎஸ் அக்கேடமிங்கிற பேரில் இயங்கிட்டு வருது அடுத்த வருடம் இருவதாபது ஆண்டுல நாங்கள் அடியெடுத்து வைக்கப்போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இது ஒரு கிராமப்புறம் பகுதி அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மக்கள் இங்கே அரசு வேலைக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் எல்லா நிறையா ப்ரைவேட் வேலைக்கு தான் போய்ட்டுருந்தாங்க அந்தமாதிரி இருக்கக்கூடிய மக்களை நிறையா தேர்ந்தெடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேரை நாங்கள் கவுர்ன்மெண்ட் ஸ்டாஃபா உருவாக்கிருக்குறோம் அதே மாதிரி இன்னும் நாங்கள் இந்த விஷயத்துல நிறையா தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் இப்போது என்ன அப்படின்னா நாங்கள் நேரடியாக வகுப்புகள் எடுக்கறதை அதே நேரத்தில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று அந்த கல்லூரியில்ல நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி கல்லூரியில் எடுக்கும்போது அந்த மாணவர்கள் அவங்ளுடைய யூஜி படிப்பு முடிஞ்ச உடனே அரசு வேலையை தேடி நம்முடைய இன்ஸ்ட்யூட்ட தேடி வராங்க அவங்களுக்கு சிறந்த முறைகளான வகுப்புகள் கொடுத்துட்டு வரோம் இதில் சிறப்பம்சங்கள் அப்டினு எடுத்துட்டோம் அப்பிடின்னா நம்ம தினசரி அவங்களுக்கு நிறைய தேர்வுகள் நடத்துவோம் அதாவது தினசரி தேர்வுகள் வார தேர்வுகள் மாத தேர்வுகள் அப்டினு சொல்லி பலவிதமான தேர்வுகள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இந்த தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் அரசு வேலையில் எந்த தொய்வும் இல்லாமல் நல்ல ஒரு முறையில் பாஸ் பண்ணிடுறாங்க அதேமாதிரி ஒருவர் தேர்ச்சி பெற்று போனால் அவங்க அதோட விடாமல் அவங்களுக் கீழ்ருக்கக்கூடிய ஜுனியர்ஸை ரெஃபர் பண்ணி அவங்களையும் நம்ம இன்ஸ்ட்யூட்டில் படிக்க வைக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா ஒரு செயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சில ஊர்களிலுள்ள போட்டி தேர்வரர்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்று அந்த ஊருக்கும் பெருமை சேர்த்து அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா வழிநடத்தி கொண்டு போய்ட்டுருக்காங்க இந்த தேர்வுகள் அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முறை நடத்தப்படுகிறது அதை க்ரூப் ஒன் க்ரூப் டூ க்ரூப் ஃபோர் அப்படின்னு தேர்வுகளாம் சொல்லுவாங்கள் இந்த தேர்வுகள் அனைத்துலியுமே சிறந்த முறையில் பயிற்சி அளித்து அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இதில் மாநில அளவில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று முதல்வரிடம் விருது வாங்கிய மாணவர்கள் மற்றும் ஏழு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை கூறிய விஷயமா கருதுகிறோம் இது தான் எங்கள் இன்ஸ்ட்யூட்ட பற்றின சிறப்பம்சங்கள்